எங்கள் ஊரில் ஆறு இருக்குதுங்க நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியா வந்து பவானி ஆறு வந்து ஓடிகிட்டு எங்கள் ஊர் ஆறில் அதில் வந்து நீச்சல் அடிக்க ரொம்ப பிடிக்கும் வெயில் காலங்கள் சம்மர் டைம்லலாம் ஆச்சு அப்படினா நம்ம வந்து ஊர்லேருந்து எல்லாம் வருவாங்க சொந்தகாரங்களாம் வருவாங்க வர சமயத்தில் நம்மளுக்கு வந்து போய் ஆற்றுல குளிக்கிறதுக்கு அந்த மாதிரி பண்ணும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீச்சல் பழகுறதுக்கு ரொம்வே வந்து உதவியாக இருக்கிறது வந்து அங்கேங்க அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய நீர் நிலைகள் தான் ஏன் அப்படினா இப்போ வந்து சிட்டிலேலாம் அப்படினா வந்து அதுக்குனே ஸ்மிவிங்ஃபுல் தனியாக இருக்குது அதுக்குன்னு பணம் கட்டி போய் குளிக்கணும் பண்ணனும் அந்த தண்ணியில் எத்தனை அழுக்குகள் கிருமிகள் இருக்குது அப்படின்றது வந்து தெரிகிறது இல்லை அவங்களுக்கு அவங்க போய் நீச்சல் பழகணும் அப்படின்டு போகிறாங்க ஆனால் வந்து அங்கே இருக்கக்கூடிய நீர் வந்து சுத்தமான நீராக இல்லாததுனால் நிறைய பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து ஏற்படுது ஆனால் இந்த மாதிரியான எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை நீர் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரியான நீர் நிலைகளை நாங்கள் பயன்படுத்தும் போது எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகமும் ஒரு எதிர்ப்பு சக்தி உடம்புக்கு வந்து ஒரு எதிர்ப்புசக்தி உண்டாகக்கூடிய சூழ்நிலை தான் எங்கள் ஊர் ஆற்றுலலான் குளிக்கும் போது வந்து எங்களுக்கு இருக்குது எங்கள் ஊரில் வந்து இருக்கக்கூடிய ஆறு பவானி ஆறு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு சாமிக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து அதை வந்து கும்பிட்றோம் நாங்கள் எங்கள் ஊர் விஷேஷம் காலங்களில் வந்து எங்கள் நதிகரைலிருந்து தான் சாமி அழைப்பு வந்து செய்வாங்க அந்த மாதிரி எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நீர் நிலையான ஆற்றை நாங்கள் வந்து எங்களுடைய கடவுள் கடவுளாக நாங்கள் வந்து அதை வழிபடுறோம் எங்கள் ஊரில் நடக்கக்கூடிய விஷேச காலங்களில் பண்டிகை காலங்களில் நாங்கள் சாமி அழைப்பு அப்படி அப்படின்றது வந்து பவானி நதிகரைலிருந்து தான் வந்து நாங்கள் வந்து சாமி அழைப்பை வந்து நாங்கள் பண்ணுறோம் எப்பவும் அது வந்து காலம் காலமாக எங்களுடைய முன்னோர் காலத்திலிருந்து இந்த வழிபாடு வந்து எங்களுக்கு வந்து நடந்து கொண்டு இருக்கிறது அந்த மாதிரியான அது வந்து நாங்கள் எப்பவும் வந்து போய் பயன்படுத்துறதுக்கோ குளிக்கிறதுக்கோ எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது எந்த தடையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எங்களுக்கு அதை குளிக்கிறதில் வந்து எந்த பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது இதே வந்து வெளியூர்லேருந்து வந்து குளிக்கிறாங்க அப்படினா அவங்க வந்து யோசித்து போகணும் வரணும் ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாதில்லையா அந்தந்த ஊர் காரங்களுக்குத்தான் தெரியும் அந்ததந்த ஊரினுடைய நீர் நிலை வந்து எந்த மாதிரி சமையத்தில் எப்படி இருக்கும் அப்போ எப்போ எந்த மாதிரி சமயத்தில் நம்ம போய் அதை பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் தெரியும் இந்த வெளியூர்லேருந்து வராங்க அப்படினா அவங்க வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்களை கேட்டு மக்களளோடய உதவியோடு அந்த நீர் நிலையை பயன்படுத்துங்கள்